ஈரோடு மாவட்டம்னு பார்த்தீங்கன்னாக்கா விளையாட்டு மைதானங்கள் நிறையா இருக்குது அதில் வந்து கோபியில் பெரியார் திடலுன்னு விளையாட்டு மைதானம் இருக்குது அங்கே வந்து கபடி வாலிபால் டென்னிஸு செட்டிலு போன்ற விளையாட்டெல்லாம் விளையாட்லாம் பெரிய மைதானமாக இருக்குது அங்கே வந்து ஒரு ஐநூறு பேர் உக்கார்ந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி வசதி இருக்குது அதை விட பெரிய மைதானம்னு பார்த்தீங்கன்னாக்கா விளையாட்டு நிகழ்வுகள்லாம் நடத்துறதுக்கு பெரிய இடமா வஉசி பூங்கா இருக்குது மைதானம் இருக்குது அங்கே வந்து தாராளமாக எந்த போட்டி விளையாட்டு வேணும்ன்னாலும் விளையாட்லாம் கபடி டென்னிஸு செட்டிலு இது மூணும் போன்ற விளையாட்டுகளும் விளையாட்லாம் அங்கே வெளையாட்றதுக்கு வசதியாக ஆயிரம் பேர் வேணும்ன்னாலும் உக்கார்ந்து விளையாடக் கூடிய வசதி அங்கே இருக்குது